அந்த மாதிரியான சிக்கல்கள் இதுவரை நான் என்று எதிர்கொள்ளலை ஆனால் என்னென்னா வந்து இந்த இடம் தெரியாதப் போகும்போது கேட்கும்பொழுது வேறயாவே விசாரிக்க வேண்டிய இடத்துக்கு போகணும் முகவரிக்கு போகணும் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது சரியான ஆள்கிட்ட தான் கேட்கறோம்மா இல்லையா அப்படிங்கற ஒரு சிக்கல் சங்கடம் பயம் உணர்ச்சி வந்திருக்கு மற்றப்படி வந்து பகலில் போகும்பொழுது அந்தமாதிரி எதுவும் தெரியலை இரவில் போகும்பொழுது நம்ம அந்த டயத்துக்குள்ளே போகலை பத்து மணிக்குள்ளே போகலை அப்படின்னாக்க அந்த தெ நம்ம யார் எந்த எந்த நோக்கத்துக்காக யாரை பார்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கு போகும்போதும் போகிறவர்ளும் கரெக்டான ஆளைதான் கேட்குறோமா இல்லையா அப்படிங்கற ஒரு தர்மசங்கடம் இருக்குது மற்றப்படி வேறு எதுவும் இதுவரைக்கும் அந்தமாதிரி சிக்கலும் எதிலும் கொள்ளலை ஒரே ஒரு தடவை வண்டி ரிப்பேர் ஆகும்போது அதை எதுவும் பண்ணமுடியாமல் வண்டியை அங்கேயே நிறுத்திவிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மற்றப்படி எதுவும் இதுமாதிரி சிக்கலையும் நான் எதிர்கொள்ளலை